நான் ஒரு பெட் ஒன்று வாங்கனேங்க அந்த பெட் வந்து கலர் பிடிக்கல வாங்கிட்டேன் எப்படியோ மொத்தத்தில் வாங்கிட்டேன் நல்லாருக்குன்னு சொல்லி வாங்கிட்டேன் ஆனால் கலர் பிடிக்கல வந்து போட்டு பார்த்தோமுன்னா காலுங்க பூரா காலுக்கு காலு அப்படியே ஆடுது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே குழிழ்கள்லாம் பூரா ஆடுது சரியானப்படிக்கு அந்த ஃபினிஷிங் பண்ணாதனால அந்த பெட்டு வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாவும் இல்லிங்க எதை எடுத்தாலும் அப்படியே உட்காந்தோம்ன்னா சத்தம் கேட்டுகுது அப்படி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு மறுபடி அந்த பெட்டை சரி மறுபடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டேன்